சமூக ஊடகங்களில் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன் எந்த ட்ரெண்டிங்கான சாங்கு இருந்தாலும் டய டயலாக் இருந்தாலும் வந்து நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து ரீல் ரீல் பண்ணுவேன் ஷூட் பண்ணுவேன் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவோம் அப்புறமா அது வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவோம் யூடியூப்லேயும் போடுவோம் அப்புறமா நே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி நிறையா லைக்ஸெலாம் வந்துருக்கும் கமெண்ட்ஸெலாம் வந்துருக்கும் அப்புறமா அடிக்கடி நான் வந்து பார்ப்பேன் நிறைய ரீல்ஸெல்லாம் பார்ப்பேன் அதனால் நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பண்றதில் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் ஏதாச்சும் நல்ல ஃபெஸ்ட்டிவல் அந்தமாதிரி மூடு இருந்துச்சினால் கூட நான் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன் அதுவுல்லாமல் டிக்டாக் இப்போது டிக்டாக் பண்ணுவேன் இப்போது இப்போது வந்து டிக்டாக் ஃபேன் ஆகிருக்கதுனால ரீல்ஸ் பண்ணுவேன் யூடியூபில் இருக்கற ஷார்ட்ஸ் பண்ணுவேன் மோஜ் பண்ணுவேன் அப்பறமா ஜோஷு இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது நான் வந்து ரீல் பண்ணி பண்ணி இப்போ புதுசாக ஒரு படம் வந்துச்சுனா அதில் ஃபேமஸாக இருக்கிற டயலாக்ஸு அப்புறம் அதில் ஃபேமஸாக இருக்கின்ற அந்த டான்ஸ் மூவ்ஸு அப்புறம் அந்த ஹூக் ஸ்டெப்ஸு அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு என்னோடய தங்கச்சி என்னோடய சிஸ்டர் அப்புறம் ஏதாச்சும் காமெடி டயலாக்ஸ் இருந்துச்சினால் என்னோடய அம்மா கூட அப்புறமா ஏதாச்சும் வேறு வேறு மாதிரி நல்லா டிரெஸ் பண்ணி அந்தமாரி இருந்துச்சினால் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி போடுவேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு